ஆ ப்ரோ இது மாதிரி சமையல் மாஸ்டரா சமையல் மாஸ்டரா நம்ம வீட்டில் இது மாதிரி நம்ம வீட்டில் இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ஒரு கல்யாணம் ஆ ஆமாங்க ப்ரோ ஒரு நாலாயிரம் பேருக்குச் சமைக்கணும் நாலாயிரம் பேருக்கு

சரி ப்ரோ இருபத்தி ஒன்று ஃபங்க்ஷன் இருபது தேதி அந்த ரேஞ்சில் வந்துடுங்க இது மாதிரி ஜாமானம் எவ்வளோ என்னென்ன வாங்கணும் ஜாமானம் என்னென்ன வாங்கணும் இ இல்லை பாதி ஜாமான் இருக்குது அரிசி பருப்பு துவரம் பருப்பு அது இது லொட்டு லொஸுக்கு எல்லாம் இருக்குது பாதி இது பாதி ஜாமான் நம்மள்கிட்ட இருக்குது ப்ரோ ஆ நம்ம கூட்டாளி ஒருத்தர் மளிகைக் கடை வச்சிருக்காரு அதில் இருந்து பாதியை வாங்கிக்கலாம் ஆ சரி ப்ரோ டேஸ்ட்டல்லாம் ஒரு குறையும் வராது இல்லை ப்ரோ நல்லாயிருக்கும்ல சரி ப்ரோ சரி ப்ரோ எத்தனை பேர் சமைக்க மொத்தம் எத்தனை பேர் சமைக்க மொத்தம் எத்தனை பேர் வருவீங்க ஆறு ஏழு பேர் சரி ப்ரோ ரூமு எங்கள் ஹோட்டலில் அரேஞ்சு பண்ணிடுவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அரேஞ்ச் உங்களுக்கு சரி ப்ரோ சரி ப்ரோ உங்களுக்கு கொறை இல்லாமல் நான் சிறப்பாக பண்ணி தரேன் எனக்கும் அதே மாதிரி கொறை இல்லாமல் சாப்பாடு சிறப்பாக பண்ணிக் கொடுத்துருங்க சரி ப்ரோ எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இதுக்கு மொத்தமாக ஆகும் அமௌண்ட்டு எவ்வளோ மொத்தமாக ஆகும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நாலாயிரம் பேருக்கு போட்டுரலாம் சரி ப்ரோ சரி கரெக்டாக நான் பார்த்துட்டு போன் அடிக்கிறேன் உங்களுக்கு சரி பை ப்ரோ சரி பை ப்ரோ